விவசாயிக்கும் விவசாயத்துக்கும் இந்த காலத்தில் சமூகம் வந்து அதிகமான ஆதரவை தந்துகிட்டு வராங்க ஏன்னா வந்து விவசாயி விளைவிக்கிற பொருளை தான் நம்ம வந்து அதிகமாக உட்கொள்கிறோம் விவசாயி இல்லைனா இன்னைக்கு நமக்கு வந்து உணவு இல்லை அப்படிப்பட்ட விவசாயியும் விவசாயத்தையும் நம்ம வந்து உயர்ந்த இடத்தில் வச்சிருக்கோம் விவசாயம் வந்து இந்த உலகத்துடைய முதுகெலும்பாக கருதப்படுது அப்படிப்பட்ட விவசாயம் இல்லைனா இந்த உலகம் இருக்குமான்னு வந்து நினைச்சி கூட நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா வந்து விவசாயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும் உணவு பொருட்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கு பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு விவசாயி வந்து இருப்பாங்க அதனால் வந்து இந்த சுமு சமூகத்தில் விவசாயிக்கும் விவசாயத்துக்கும் அதிகபட்ச ஆதரவு வந்து எப்போவுமே இருக்கும்